ஹாய் மேடம் நான் வெள்ளிக்கிழம வந்துவிட்டு இந்த கடையில்தான் மேடம் புத்தகம் வாங்கிட்டு போனேன் அது எனக்கு பிடிக்கல மேடம் இல்லை மேடம் நான் வந்து நாவல் மாதிரி கேட்டுருந்தேன் ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைகள் ஸ்டோரி மாதிரி இருக்கு மேடம் அதனால நான் அதை வந்து எக்ஸ்சேஞ் பண்ணனும் எக்ஸ்சேஞ் பண்ணிக்கலாமா மேடம் ப்ரொசீஜர் எதாவது இருக்கா இல்லை மேடம் நான் அப்படியே ஃப்ரன்ட் பேஜ் பார்த்துட்டு நான் பாட்டையே போயிவிட்டேன் அது இப்போ படிச்சு பார்க்கும்போது தான் தெரியிது வெறும் குழந்தைகள் கதைகளாகவே இருக்கு ரெண்டாயரூவா மேடம் வெள்ளிக்கிழம மேடம் ஆ சரிங்க மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் அது எதுவுமே இல்லை மேடம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பேஜ் படிச்சேன் அதுலையே தெரிஞ்சிடிச்சு இது வந்து குழந்தைகள் புத்தகமாகதான் இருக்கு அப்படின்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் மேடம் நான் ஆ நீங்கள் மாற்றிக்குவீங்களா மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் ஆ வர ஆ வரேன் மேடம் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் கண்டிப்பாக வரேன் மேடம் வாங்கிறேன் மேடம் ஆ போயிவிட்டு வரேன் மேடம் ஆ தேங்க் யூ